துடிப்பாக பாடுறது பாட்டுன்னு சொன்னால் அதை சில பேர் சொல்லுவாங்க குத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி சில பாட்டு இருக்குது ஏன்னால் சில வாலிப பசங்களுக்கு அந்தமாதிரி சில பாடல்களை ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் போட்டால்தான் அவங்க கொஞ்சம் உற்சாகமாக ஆயிடுவாங்க அந்த எந்த ஃபங்ஷனாக இருந்தாலும் அந்தமாதிரி ஒருசில பாடல்கள் போடுவாங்க அதைமாரி அது என்ன ஃபங்ஸன் வைக்கிறாங்களோ அந்த ஃபங்ஸஷனுக்குரிய அளவிலையும் பாட்டு ஏற்படுத்துவாங்க அது மாத்திரம் இல்லை வியாதிபட்டவங்களாம் அவங்க ஆறுதல் அடையிறதுமாதிரி இருக்கணும் அதுக்கு எப்படி பாடினா அவங்க ஆறுதலாக இருப்பாங்க அதுக்குள்ள பாட்டும் இருக்கும் இந்தமாதிரி ஒவ்வொரு இப்போ ஒரு துக்க வீட்டுக்கு போறோம்னா அந்த வீட்டில் வந்து அவங்க எவ்வளோ மனது வேதனையாக இருப்பாங்க அந்த வேதனையெல்லாம் நீங்கி இல்லை நம்ப பரலோகத்துக்கு போவோம் அங்கே போனால் சந்தோஷமாக இருப்போங்குறதை சொல்லுறளவுக்கு சில பாடல்கள் இருக்கும் அந்தமாதிரி இருக்கும்பொழுது எவ்வளோ வேதனையாக இருந்தால்கூட அந்த பாடல் வரி ஒன்று கேட்கும்போது அவங்க மனதுல ஒரு கவலைலிருந்து ஒரு சின்ன மனது ஆறுதல் கிடைக்கிறமாதிரி இருக்கும் அதேமாதிரிதான் ஒரு வியாதிப்பட்டவங்களா இருக்கும்போது சில பாடல்களை கொண்டாந்து போடும்போது அந்த வாதியிலிருந்து அவங்க வியாதியிலிருந்து சுகமாயிட்டாங்க அப்படின்னு அவங்க தன்னம்பிக்கையேவே உண்டாக்கிடும் ஏனால் அந்த சில பாடல்கள் அப்டேயே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடும்பொழுது அது உள் மனதுலையே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுடும் நம்ப நாளைக்கு சுகமாகி வெளியில் போயிடுவோங்குற நம்பிக்கை வரளவுக்கு அந்த பாடல்களுடைய தன்மைகள் இருக்கும் உணர்வுபூர்வமாக அப்புடிப்பட்ட பாடல்கள் உண்டு அதேமாரி சில பாடல்கள் வந்து நம்ம எந்த காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கு அதை செய்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்தது தப்புங்கிறத நம்ம உணர்கிறமாதிரியும் சில பாட்டு இருக்கும் அந்த பாடல்களாலையும் மக்களுக்கு சில வித நன்மைகள் உண்டு